நான் வந்து பார்த்திங்கனா ஓரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீலை ஒன்று வாங்கினேன் அது இன்னும் நான் வந்து பார்த்திங்கனா வச்சு கட்டிட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த சீலை வந்து பார்த்திங்கனா இன்னும் அதிகமாக கட்டக்கட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு கலரும் வந்து பார்த்திங்கனா அப்படியே இருக்கு கலரு இன்னும் போகவே இல்லை எப்படியோ நாம ஃபர்ஸ்ட்டு வாங்கினமோ அதேமாதிரியே வந்து பார்த்திங்கனா இப்போ வரைக்குமே கலர் நல்லா இருக்கு யாராக பார்த்தாக்கூட இந்த இந்த சீலை உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லி சொல்லுறாங்க எனக்கும் அதை கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்பவும் வெயிட்டாகவும் இல்லை ரொம்ப நம்ப கட்டுறத்துக்கே வந்து ரொம்ப ஒரு ஒருமாதிரி பிடிச்சிருக்கு நமக்கே பிடிச்சிருக்கு இப்போ நம்ம கட்டினமா ஒரு சேலை வந்து பார்த்திங்கனா இது ஏன் கட்டினோம் அப்படின் சொல்லி நினைப்போம் பார்த்திங்களா அந்தமாதிரி இல்லாமல் இதை நாம் கட்டினமா சரி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இதே கட்டிக்கலாம் அப்படின் சொல்லி ஒரு எண்ணம் வந்து இருக்கிறது சேல சீலை வந்து வில கம்மிதான் ஆனால் வந்து பார்த்திங்கனா இத்தனை வருஷமாக நமக்கு பார்த்திங்கனா அது பயன்படுதுன்னு சொல்லி பாக்குறப்போ ரொம்ப நமக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கனா ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கு அதை சேலை இந்தமாதிரி நான் திருப்பியும் துலவுறேன் ஆனால் இந்தமாதிரி வந்து கிடைக்கமாட்டேங்குது ஏன்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அது அப்படியே அந்த இதை வந்து பார்த்தா நிறுத்திவிட்டாங்க நானும் வாங்க போகறப்பெல்லாம் அந்தமாதிரி நான் துலவிக்கிட்டே இருக்கேன் அந்தமாதிரி ஒரு துணியும் நமக்கு வந்து கிடைக்கமாட்டேங்குது அதுமாதிரி தரமாகவும் வந்து பார்த்திங்கனா இப்போ வாங்குறதும் வந்து கிடைக்கல வாங்கினாலும் அதிகமாக கலர் போகும் எதாவது வந்து பார்த்திங்கனா பிரச்சனை ஏற்படும் ஆனால் அந்த சேலை பொறுத்தவரைக்கும் கலருமே வந்து பார்த்திங்கனா எப்படி வாங்கினமோ அப்படியே இருக்கு இன்னுமே எனக்கு வந்து கிழியில நம்ம இன்னு ஒரு பத்து வருஷம் வச்சு கட்டினாலுமே நம்ம கட்டக்கூடிய நிலமையிலதான் அந்த சேலை வந்து நான் இப்போ வந்து வச்சுருக்கேன் அதிகமாக வந்து பார்த்திங்கனா நம்ப அதை கட்டனமா நம்ப கட்டிருக்குறமாதிரி நமக்கு வந்து பார்த்தா தெரியாது அந்தமாதிரி ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு இதாகதான் இருக்கு நம்ப ஃபாஸ்ட்டாக வேறு எங்கேயாவது போகறோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போகறமாரிதான் நம்ப வந்து இருக்கு மற்ற சேலையாக இருந்தால் அதை அயர்ன் பண்ணும் மடிக்கணும் அதுமாதிரி இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்ப சீக்கரமாக நம்ம ஒருவேளை இடத்துக்கு போகறமாரி இருந்துச்சினா அதை நம்ம டக்குன்னு எடுத்து கட்டிகிட்டு போகலாம் அந்தமாதிரியும் இருக்கு நமக்கு இப்போ அந்த விலைக்கான இதுவுமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகதான் இருக்கு ஏன்னா வில அதிகமாக போட்டு எடுத்தாலுமே அது அதிகமாக அதிக நாள் கட்ட முடியாது ஆனால் நான் வாங்குகிற அந்த சேலையோட வில வந்து பார்த்திங்கனா வில கம்மிதான் ஆனால் இத்தனை வருஷம் வந்து பார்த்திங்கனா இருந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு